நம் நாட்டில் பறவைகள் இனம் அழிந்துக்கொண்டே வருகிறது இப்போது பறவைகள் மீது கவனம் செலுத்துபவர்கள் மிகவும் கம்மியாகவே கொண்டு வருக்கின்றனர்கள் இதை தவிர்த்தும் சிலர் இப்போதெல்லாம் பறவையின் அவ் ஆதிக்கம் அதிகமாக வேண்டும் அப்படி என்று நினைப்பவர்களும் உண்டு அவர்களையெல்லாம் நம் வாழ்த்தி பாராட்ட வேண்டும் அவர்கள் நிறைய பறவைகளை பார்க்க வேண்டும் அதன் இனங்களை பெருக்க வேண்டும் அப்படி என்று சிந்தித்துக்கொண்டு இருப்பார்கள் அவர்களை கண்டு பாராட்ட வேண்டும் நம் கண்டிப்பாக ஏனென்றால் பறவைகள் இனத்தை அடி அடியாக அழித்துக்கொண்டே வருகின்றனர் இந்த டவர்களின் கதிர்வீச்சாலே எனவே அவர்களை கண்டால் நம் பெருமைப்படவேண்டும் நாமும் அதற்கு ஏற்றவாறு இருக்கற வேண்டும் பறவை இனம் ரொம்ப முக்கியமானவையாகும் மற்ற இனத்தை விட விலங்கினம் மனித இனம் இதை தவிர்த்து பறவை இனமே முக்கியமானது மனித இனம் எல்லாம் ஒழுக்கம் கெட்டு போயிவிட்டது பறவைகளே நமக்கு சோறுற்று வளர்த்து கொண்டு வருகின்றனர் ஆனால் மனிதர்கள் அதனை அழித்துக்கொண்டு தான் வருகின்றனர் பறவையின் அழகு இதையெல்லாம் இந்த கதிர்வீச்சால் பாழடைந்துபோகின்றன அதன் அழகை மேம்படுத்த சரணாலயம் நிறையாக காணப்படுகின்றன எனவே பறவைகளை பாதுகாக்க வேண்டும் அதனை எவ்விதத்திலும் துன்புறுத்தக்கூடாது அவற்றை சந்தித்து விரும்பும் மனிதர்களுக்கு நம் உறுதுணையாக இருந்து அவர்களை பாராட்ட வேண்டும் இது என் கருத்தாகும் எந்தவித பறவையும் அழிக்கக்கூடாது ஏதேனும் பறவைகளுக்கு துன்பம் ஏற்பட்டால் அதை காப்பாற்ற தான் முயற்சிக்க வேண்டும்